பிறந்த குழந்தைங்க வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க அதனால் வந்து அவங்கள வந்து பார்த்து கேர்ஃபுலாக தான் பிடிக்கணும் அதுக்கப்புறோம் வந்து அவங்களுக்கு வந்து ஹார்ஷான கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது பேபி சோப்ஸ் பேபி ஆயில் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணனும் ஏன்னா அவங்க ஸ்கின்ஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அப்புறோம் அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு த்ரீ மந்த்ஸ் வந்து எப்பமே வந்து தாய்பால் மட்டும் தான் கொடுப்பாங்க அதுக்கப்புறோம் தான் வந்து மெது மெதுவாக வந்து செர்லாக் அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ண ஆரமிப்பாங்க அப்புறோம் வந்து அவங்களுக்கு வந்து ஜீர்ண ஆகறத்துக்கு வந்து ஓம வாட்ரு வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்புறோம் வந்து கொஞ்ச நாள் ஆக ஆக ஃபுட்டெல்லாம் வந்து மிக்சியில போட்டு அரைச்சி கஞ்சி மாதிரி கொடுப்பாங்க அப்புறோம் வந்து காய்கறி எல்லாம் வந்து குக்கரில் போட்டு வேக வச்சி மசிச்சு கஞ்சி மாதிரி கொடுப்பாங்க அப்புறோம் ஒரு வர்ஷம் ஆகும்போது வந்து ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரமிப்பாங்க நார்மல் ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரமிப்பாங்க